ஆ நான் வந்து விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேங்க அகிலா பேசுகிறேங்க பாலாஜி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஹட்சன் நெய் இருக்குது அரை லிட்டர் வேணும் எவ்வளோ எவ்வளோ ரேட் பார்த்து சொல்கிறிங்க ஆமாம் எனக்கு ஹட்சன் நெய் தான் வேணும் அரை லிட்டர் வேணும் ரேட் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கள் ஆறநூறுபா சரி வந்துட்டு நான் வந்து பணம் வந்து எப்படி ஜிபே பண்ணலாமா எங்களால் இப்போதிக்கு நேராக வர முடியாது வந்து பரவாயில்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆ சரி சரி டெலிவரி சார்ஜ் ஆ சரி ஓகே ஆ சரி சரி ஓ அட்ரஸ் சொல்லணுமா நம்பர் வந்து பதினஞ்சி நம்பர் பதினஞ்சி மாதா கோயில் தெரு கண்டமானடி கண்டமானடி விழுப்புரம் விழுப்புரம் இந்த அட்ரஸ்தாங்க நீங்கள் வந்து அனுப் அனுச்சிவுடுங்க நாங்கள் கூகுள்பே பண்ணி விட்டுறோம் கடை நம்பர்க்கே ஆ சரி சரி சரி சரிங்க சரி சரி தேங்க் யூ தேங்க்யூங்க